நான் வந்து விநாயகர் சதுர்த்திக்கின்னு நாங்கள் அந்தமாதிரி செய்வோம் பிள்ளையாரை வந்து எங்கள் ஊர் கம்மாயில் வந்து மணல் எடுத்துட்டு வந்து அந்த மணலை வந்து நம்ம ஊர் சின்னப்பசங்க எல்லோரும் சேர்ந்து அவுங்கவங்க வீட்டில் வந்து ஒரு ஒரு பிள்ளையாரை உருவாக்கி வீட்டில் வழிபட்டு பொதுவாக கொண்டு வந்து எங்கள் ஊர் எல்லையில் வச்சு அன்றைக்கு விநாயகரோடய பிறந்தநாள் அன்றைக்கு நாங்கள் வந்து இந்த பொங்கல் புளியோதரை அவருக்குப் பிடிச்ச எல்லாத்தேயும் வாங்கிட்டு வந்து படைச்சி சாமி கும்பிட்டு அதுலேருந்து ஒரு மூணு நாள் பூஜைய தொடங்கி அந்த பூஜை முடிஞ்சு கரெக்டாக மூணாவது நாள் வந்து நாங்களே சாயங்காலமாக அந்த ட்ரம் செட்டு வேடிக்கை அதெல்லாம் பண்ணி எங்கள் ஊரையே சுற்றி வந்து நாங்கள் கொண்டு போய் எங்கள் ஊர் அந்த ஊரணியில் வந்து கரைப்போம் அதை வந்து அன்றைக்கு வந்து எங்கள் ஊர் மக்கள் எல்லோருமே ஒற்றுமையா இருக்கிறத பார்த்து எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் வந்து அதை வந்து எங்களால் முடிஞ்சளவுக்கு நாங்கள் வந்து அதை வந்து செலபிரேட் பண்ணுவோம் ரொம்ப பெருசாகவும் இல்லை ரொம்ப சின்னமாவும் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து எல்லோராலையும் முடிஞ்சதை கையில் கிடைக்கிற காசு கொண்டு வந்து கொடுப்பாங்க அதேமாதிரி ஒருத்தரு எங்களுக்கு வந்து அந்த பதார்த்தங்களை வந்து எங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க ஒருத்தங்க எங்களுக்கு அந்த கொட்டகை உதவி பண்ணுவாங்க ஒருத்தங்க வந்து அந்த வண்டி இந்தமாதிரி நிறைய உதவிகள் வரும் அன்றைக்கு வந்து எங்கள் ஊர் மக்கள் வந்து ஒற்றுமையா இருக்கிறத பார்க்குறதே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம ஊரில் வந்து இந்தமாதிரி ஒரு திருவிழா தே இந்தமாதிரி நாளில் தான் எல்லோரும் ஒற்றுமையா இருக்க முடியும்